ஹ ஹலோ வணக்கம் மேடம் ஆ மேடம் நான் காரைக்குடிலந்து ஒரு பேரண்ட் பேசுகிறேன் மேடம் நீங்கள் வந்து மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூலுடைய ப்ரின்சிபல் தானேங்க மேடம் ஆ நான் காரைக்குடிலேந்து பேசுகிறேன் மேடம் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்டில் என் பேர் முகேஷ் மேடம் ஆ என் பாப்பா பேர் ஆதி அந்த பொண்ணை வந்து உங்கள் ஸ்கூலில் வந்து சேர்க்கணும் ஸோ அது அந்த சேர்க்கை விஷயமாக அது அட்மிஷன் விஷயமாக உங்கள்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன் மேடம் டென்த் இப்போ தான் முடிச்சிருக்காங்க எஸ்எஸ்எல்சி பத்தாவது பத்தாவது முடிச்சிருக்காங்க இப்போ மார்க் எடுத்துருக்காங்க நானூற்றி இருபத்தெட்டு மார்க் எடுத்துருக்காங்க ஆ உங்கள் ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு வந்து ஆ குறஞ்சது நல்ல மார்க்காவது எடுத்துருக்கணும்னு சொன்னாங்க நானூற்றி இருபத்தெட்டு மார்க் வந்து கொஞ்சம் குறஞ்சிருச்சு நாங்கள் நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் மார்க்கு ஆ குறஞ்சிருச்சு ஆ எங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ரூப் வேணும் மேடம் அதாவது மேக்ஸ் பயாலஜி வாய்ப்பிருக்குதா மேடம் நல்லா படிக்கிற பொண்ணு மேடம் கடைசி நேரத்தில் அது கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் போய்டுச்சு அதனால குறஞ்சிருச்சு மேடம் கொஞ்சம் எனக்காக தயவு பண்ணுங்கள் மேடம் எப்படியாவது முதல் க்ரூப் கிடைக்குதானு நானும் நல்லா படிக்கிறவன் தான் என் பொண்ணும் நல்லா படிக்கிற பொண்ணு தான் எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வரேன் அதை நீங்கள் பார்த்தீங்கனா தெரியும் அந்த பொண்ணோட அறிவு என்னங்குறத உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும் நான் நேரடியாக அழைச்சிட்டு வரேன் மேம் கண்டிப்பாக சரிங்க மேடம் நான் எதற்காக கேட்குறேன்னா இந்த முத க்ரூப் வேணும்னா அது வருங்காலத்தில் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுது ஸோ அதற்கு வந்து நீட்டு பயிற்சிலாம் வந்து உங்கள் பள்ளியில நல்லா பண்ணித்தருவீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதற்காக தான் உங்கள்கிட்ட மெனக்கட்டு பேசுகிறேன் என்னடா நேரடியாக பேரண்ட்டே பேசுறாங்கன்னு தப்பா எடுத்துக்காதிங்க மேடம் நாங்கள் கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்துலையும் கீழே இருக்கிற மேடம் கீழ் நடுத்தர வர்க்கம் எங்கே கொஞ்சம் அந்த அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை மேடம் அப்போ உங்களை நம்பி தான் இருக்கேன் எப்படியாது உங்கள்ட்ட பேசினா நீங்க கொஞ்சம் எங்களுக்காக பண்ணி கொடுப்பிங்கங்குறமாரி நண்பர்கள் சொன்னாங்க அவங்க கொஞ்சம் நல்ல பண்ணுவாங்க அதனால தான் உங்கள்ட்ட நேரடியாக பேசுறேன் வாய்ப்பு இருந்துச்சுன்னா சரிங்க மேடம் சரிங்க மேடம் நன்றி மேடம் ரொம்ப நன்றி மேடம் இதற்காக தான் நான் இப்போ உங்களுக்கு கால் பண்ணேன் நன்றி மேடம் நன்றி மேடம் நன்றி